இங்கே வந்து அஞ்சாவது வரைக்கும் இருக்குது நல்லா வந்து சிறப்பாக படிக்கணும் நல்லா இன்னும் நிறையா பாசங்கள்லாம் நல்லா வந்து வேலைவாய்ப்புக்கு போகணும் நல்லா இது மக்களுங்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க அவங்க வந்து படிச்சி நல்லா ஒரு ஏதோ ஒரு வேலைவெட்டிக்கி நல்லா ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு இல்லை வேறு எதன்னா வேலைக்கி போகணும் நல்லா வந்து இது பண்ணணும் நாங்கள் வந்து எங்கள் பொண்ணை வந்து இங்கே வந்து அஞ்சாவது வரைக்கும் படிக்க வச்சேன் படிக்க வெச்சு திருப்புனா வந்து அஞ்சாவது வரைக்கும் எங்கள் பொண்ணை படிக்க வச்சேன் அப்புறம் வந்து நான் என்ன பண்ணிணேன் போயிட்டு வேலந்தாங்கல்ல படிக்க வச்சேன் வேலந்தாங்கலில் படிக்க வெச்சுட்டு ப பன்னெண்டாவது ப பன்னெண்டாவது பத்தாவது வரைக்கும் படிக்க வச்சேன் வேலந்தாங்கலில் வேலந்தாங்கலில் முடிச்சுட்டு வேட்டவாலம் போயிட்டு படிக்க வச்சேன் வேட்டவாலத்தில் பன்னெண்டாவது படிச்சுடுச்சி அப்புறம் வந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிக்க வெச்சு அதை வந்து நான் என்ன பண்ணிணேன் மெட்ராஸுல் படிக்க வச்சேன் ராணிமேரி குருவிமேரி கல்லூரி படித்து அது வந்து ரெண்டு டிகிரி முடிச்சுருக்கு ஆனால் வந்து இப்போ தனியாரில் போயிட்டு சம்பளம் வாங்கியிருந்தாக்கூட வாங்கிருக்கலாம் அது இன்னும் நான் படிக்கணும் நம்ம வந்து இன்னும் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டு அது இன்னும் படிச்சுகிட்டு இருக்குது அப்புறம் வந்து இன்னும் படிச்சுக்கினே மட்டுந்தான் அப்படியே இருக்குது இன்னும் வந்து ரெ காஞ்சிபுரம் போயிட்டு வேறு படிக்குது எக்ஸாம் பாஸ் பண்ணுறது பண்ணணும் அப்படின்னுட்டு ஊரில் வந்து இஸ்கூல்லாம் நல்லா கட்டி கொடுக்கணும் நல்லா சூப்பராக வந்து நல்லாயிருக்கணும் நல்லா எல்லோரு பசங்களும் நல்லா படிக்கணும் நல்லா வந்து இப்போ வந்து இங்கே வந்து அஞ்சாவது வரைக்குந்தான் இருக்குது நாங்கள் மேல்கொண்டு அதிகமாக படிக்கின்ற மாதிரி பத்தாவது வரைக்கும் மா இதுமாதிரி கட்டி கொடுக்கணும் நல்லா வந்து எல்லாப் பசங்களும் பூராப் பசங்களுமே இந்த ஸ்கூலில் தான் வந்து படிக்கணும் இங்கே அஞ்சாவதுக்கு மேலே படிக்கிறத்துக்கு வாய்ப்பு வந்து கவர்மெண்ட்டில் எதுவும் செய்யலை நல்லா படிக்க வைக்கிற மாதிரி எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்